நான் என்னு என்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஃபேன் தான் என் மகள் வாங்கி கொடுத்தாப்புடிங்க ஆன்லைனில் அந்த ஃபேன் இது என்டா ஆன்லைனில் வாங்கி கொடுக்குறாங்களே இது எப்படி ஓடுதோ என்னமோ இனி எங்கே போட்டு எடுத்துகிட்டு வரானோ அப்படினு நினைச்சிட்டு இருந்தேங்கோ ஆனால் அதெல்லாம் இல்லை ஒன்றுலயே ஒன்று போட்டாவே நல்லா ஓடுது நல்லா கூலிங்காகவும் இருக்குது அதே நல்லாயிருக்குதுங்க